நான் முதல்ல சேகரித்த ஸ்டாம்ப் அப்படின்னா காந்தி தாத்தா அவங்களோட ஸ்டாம்பும் இந்திய அரசின் முத்திரை இருக்கிற ஸ்டாம்பும் எண் பத்து அப்படின் போட்டிருக்கற ஸ்டாம்பும் நான் சேகரித்து வச்சேன் அதேமாதிரி காயின்களும் ஐம்பது பைசா ரெண்டுருபா காயின் ரெண்டுருபா நோட்டு அஞ்சு ரூபாய் நோட்டெல்லாம் நான் சேகரித்து வைத்தேன் ஆனால் இப்போ வந்து என்கிட்ட அதிகமாக இல்லை ஸ்டாம்ப் வந்து நான் கடிதம் அனுப்பும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அதில் வந்து காந்தி அவங்களோட படம் இருக்கும் அதில் வந்து இந்திய அரசினோட முத்திரையும் இருக்கும் அதோடய மதிப்பு இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி ரெண்டுருபா காயினோட மதிப்பும் ரெண்டு லட்சத்து வரைக்கும் கொடுக்குறாங்க அதேமாதிரி ரெண்டுருபா நோ நோட்டோட மதிப்பும் இருபதாயிரத்திலருந்து இரு ரெண்டு லட்சம் வரைக்குமே கொடுக்கறாங்க ஐந் ஐந்து ரூபாய் நோட்டோட மதிப்பும் இப் முப்பதாயிரத்துலிருந்து மூணு லட்சம் வரைக்குமே குடுக்கறாங்க நா வந்து கூழாங்கற்கள வந்து மீன் தொட்டி கடைகள்ல தான் பாத்துருக்கேன் அந்த கூழாங்கற்களோட மதிப்பும் எடைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க பத்து கல்லுக்கு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க கூழாங்கற்கள் வந்து நிறங்கள் வந்து நிறையா இருக்கும் அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதை வந்து மீன் தொட்டிக்கெலாம் நம்ம வந்து போட்டு வச்சிக்கலாம்